எனக்கு என் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணிணது ரொம்ப பிடிக்கும் அவர் கூட பைக் ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதுவும் லேட் நைட் லாங் ட்ராவல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசண்டாக கூட நாங்கள் எங்க வெட்டிங் ஆனிவசரிக்கு லாங் ட்ராவல் போயிருந்தோம் தென் மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி எனக்கு லாங் ட்ராவல் நைட் செட்டிங் அந்த லைட் செட்டிங் அந்த எல்லோ வித்து ஆரஞ்ச் அந்த பல்ப் அந்த லைட் செட்டிங்கோட அப்படியே ஸ்லோவா பேசிகிட்டே ட்ராவல் பண்ணி பைக் ட்ராவல் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் டைம் ட்ராவல் ஹஸ்பண்ட் கூட ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசண்டாக நாங்கள் போனதில் எனக்கு அந்த அந்த மன்ந்த் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டே ஆக்சுவலி நான் எக்ஸ்பட்டே பண்ணவே இல்லை அந்த ட்ராவல் போகிறன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருந்தாங்க என் ஹப்பி ஸோ அதை ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு எனக்கு நைட் ட்ராவல் அதுவும் பல்சரில் பைக் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் லாங் ட்ராவல் போகிறது நம்ம தேவைப்பட இடங்களில் நிறுத்திகிட்டோம் நமக்கு எங்கே தேவையில்லாத இடங்களை அந்தமாதிரி பஸ் மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன தேவையோ தேவைக்கு மட்டும் நிறுத்திகிட்டு பைக் ட்ராவல் நிறைய பேசிகிட்டு போகிறது நிறைய பேசிகிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணி போகும்போது எனக்கு நிறைய பேசிகிட்டு நிறைய சிரிச்சுட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமென்ட் மனசில் உள்ள எல்லாத்தையுமே பாரத்தலாம் இறக்கி வச்ச மாதிரி சச் ஏ பியூட்டிஃபுல் லவ் ஃபீலிங் அண்ட் தென் ட்ராவல் எனக்கு அந்த ட்ராவல் போகிறது ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் கார் பஸ் அண்ட் தென் எந்த வெஹிகள்ஸை தவிர ஐ லைக் டு த பைக் ட்ராவல் இன் நைட் டைம்